கொக்கோ குண்டு எறிதல் ஓட்டப்பந்தயம் சாக்குப்பை சோடா பாட்டல் தண்ணி நிரப்புதல் ஈட்டி எறிதல் நீளம் தாண்டுதல் இது மாதிரி எங்கள் பிள்ளைங்கெல்லாம் நிறைய விளையாண்டிருக்கு எங்கள் வயிசில் நாங்கள் கொக்கோ விளையாண்டு இதுக்கான அங்கீகாரம் கிடைக்கவே இல்லை இப்போ அந்த பன்னெண்டு பேருக்கான அங்கீகாரம் ஒரு கொக்கோ விளையாண்டால் பன்னெண்டு பேர் பதினைஞ்சி பேர் விளையாடுவோம் அதுக்கான அங்கீகாரம் சர்வதேச அளவில் கெ கிடச்சா ஒரு பதினைஞ்சி பிள்ளைங்களுக்கான வாய்ப்பு அதில் உண்டு எங்கள் வயிசில் கிடைக்கிலனாலும் உங்கள் வயிசுலேயாவுது நீங்கள் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அதுக்கப்புறம் பல்லாங்குழி பல்லாங்குழியும் அது மாதிரி தான் ஒரு பத்து பேர் விளையாடலாம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கலாம் இன்னும் கொக்கோவுக்கு இன்னும் சர்வதேச அளவில் நிறைய வாய்ப்பு கிடச்சா இன்னும் பிள்ளைங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட் நிறையா கிடைக்கும்